விருந்து வைத்து மகிழும் பிரபலமான சமூக நிகழ்வுன்னு பார்த்திங்கனா இப்போது எங்கள் ஊரில் பார்த்திங்ன்னா மாரியம்மன் திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க ஒரு ஒரு வீட்டுக்குமே ஒரு டென்ட் போட்டு கிடா வெட்டுறது அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் இருந்து கூழ் எடுத்துகிட்டுப் போய் கோயிலில் ஊற்றுறது மாவிளக்கு எடுப்பாங்க அதுக்கப்புறமாக பார்த்திங்ன்னா கிடா வெட்டி விருந்து வைப்பாங்க நிறைய சொந்தபந்தங்கள் வரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அந்த மாதிரிதான் ஒரு மேரேஜ் பங்ஷன் போனீங்கன்னாலும் அங்கேயும் அப்படிதான் ஒரு மேரேஜ் பங்ஷன்னாவே ஒரு நூறு பேர் இரநூறு பேர் வீட்டுக்கு வந்துடுவாங்க ரொம்ப கலவரமாக இருக்கும் வீடே அதுக்கப்புறம் பார்த்திங்ன்னா சாப்பாடு நல்லா செஞ்சு சாப்பிடுவாங்க அப்புறம் எல்லாேருமே ரொம்ப கூட்டமாக இருக்க எந்தவொரு பங்ஷன்னாலுமே எல்லாேரும் மக்களெலாம் கூடி ஒன்றா இருப்போம்